நான் இஸ்லாமிய பெண் என்பதால் நாங்கள் கலாச்சார விழாக்களை அதிக தடால் புடாலாக கொண்டாடுவதில்லை பண்டிகைகள் என்று பார்த்தால் நோம்பிட்டு பெருநா பெருநோன்பு கொண்டாடுவது எங்களது வழக்கமாகும் பிறகு பக்ரீத் பண்டிகை அன்று நாங்கள் நோம்பிட்டு ஆடுகளை இறைவனுக்காக படைத்து எங்கள் மூதாதையர்கள் கொண்டாடிய படி நாங்களும் கொண்டாடுவோம் இதுவே எங்கள் பண்டிகை நாள்கள் நா நாட்களில் நாங்கள் செய்வது என் நம் மூதாதையர்கள் என் பெற்றோர்கள் எப்படி பண்டிகைகள் கொண்டாடினார்களோ அவ்வழியில் நாங்களும் பண்டிகைகள் கொண்டாடுவோம்